நான் பார்த்திங்கனா போன வீக் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் பண்ணிருந்தேன் பெரிய கபோட் ஒன்று தேவைப்பட்டுச்சு அதை ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராகவும் அழகாவுமிருக்கும் நல்லா பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் ட்ரஸ் வச்சுக்கலாம் வேணுங்கிற திங்ஸ் வைக்கிறதுக்கும் அறை இருக்கு மேலே ட்ரஸ்சு ஷேர்ட் வைக்கறதுக்கு வெஸ்ட் போடறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸ்சுக்கும் நல்ல இடம் ப்ளேஸ்ருக்குது அதுவந்து எப்படினா நல்ல சேஃப்பாக வச்சுக்கலாம் வெளிலேருக்க டஸ்ட்டுலாம் படாதளவுருக்குதுங்க நல்லாருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே